இப்போ வந்து ஒரு வருஷத்தில் ஃபர்ஸ்ட்டு மூணு மாதம் பார்த்தீங்கன்னா நெல்லல்லாம் நல்லா பயிர் போடுவாங்க ஏன்னா ஜனவரி மாதம் வந்து பொங்கல் வரதுனால ஃபர்ஸ்ட்டு மூணு மாதம் நெல்லல்லாம் நல்லா விளைச்சல் அடுத்த மூணு மாதம் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் மழைக்காலத்தில் வந்து வாழைமரம்லா எதுவும் வைக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா மாம்பழம் ஆப்பிள்லாம் அது நல்லா விளையும் கடைசி மூணு மாதத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெயில் வெயில் தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு கேரட்டு பீன்ஸ்ஸு தக்காளி மாம்பழம்லாம் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் மூணு மாதத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர்மிலன் வாட்டர்மிலன் ஸ்வீட் போட்டேட்டோலாக அதிக விளைச்சல் வரும்